என் வீட்டில் அருகில் கலை மட் கலைக் கூடம் கடை என்பது எதுவுமில்லை ஷ்டேஷனரி கடை ஒன்று உள்ளது அதில் போய் என்ன ஒரு பென்சிலோ பேனாவோ ஒரு பேப்பரோ ப்ரிண்ட் அவுட்டுக்காக வேண்டி எடுப்போம் அவ்வளோ தான் வேறு எதுவும் கிடையாது